அட்டன் பண்ணியாச்சே ஹலோ ஆ சொல்லுங்கள் மேடம் மேடம் உங்க கடையில் மிக்ஸி கிரைண்டர் இது பிரீட்டிலாம் வேணும் எங்களுக்கு பிரீட்டி பிரீத்தி ஆ ஆ இல்லங்க மேடம் எங்களுக்கு பரீத்தி தான் வேணும் பிராண்டு குவாலிட்டியாக இருக்கும் ஆ ஆ ஆ எங்களுக்கு எப்போ வர வச்சு கொடுக்குறீங்க ஓ ஓகே ஓகே என்ன ரேட்டு வருங்க மிக்ஸியும் ஆ ஃபோர் ஃபிஃப்டி ஆ ஃபோர் ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே மேடம் ம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தறதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிறோம் ஆ ஓகே ஓகே வேற ஏர்க்கூலர் தான் வாங்கணும் டிவி எடுக்கணும் ஆ ஆமாம் ஆமாம் டிவி பார்த்திங்கன்னாக்க சாம்சன் ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே எப்போ வரலாங்க மேடம் எப்போ வந்து பார்க்கலாம் ஆ சரி சரி சரி நாங்கள் வந்து பார்க்குறோம் ஆ ஓகே ஆ ஓகே தேங்க்யூ ம்